எங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் சில பேர் கோயிலுக்கு போவாங்க சில பேர் சுற்றுலாத்தலம் எதாவது போவாங்க சில பேர் நாமக்கல்லில் இருக்கிற பூங்கா நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் மலை கோட்டை இது மாதிரி விஷயங்களுக்குலாம் போவாங்க ஏன்னால் நாமக்கல்லில் வந்து பூங்காவும் மலை கோட்டையும் பக்கமாக இருக்கிறனால வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை போய்விட்டு அவங்க ஜாலியாக பசங்களுடையும் ஃபேமிலியுடையும் குழந்தைங்களோடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது ஒரு பொழுதுப்போக்காகவும் மனதுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னால் தொடர்ந்து அதே வேலை படிப்பு இதே மாதிரில்லாம் இல்லாமல் இது ஒரு புதுமையான ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டாக அவங்க கருதுகிறாங்க சில பேர் வெளியில் மாதத்துக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ரெண்டு முறையோ இது மாதிரியெல்லாம் வெளியில் சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் இதுமாதிரி போவாங்க சுற்றுலாத்தலங்களில் போகும் போது ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்தும் போவாங்க ஃபேமிலியாகவும் போகிறாங்க தனியாகவும் போகிறாங்க இதுமாதிரி போகும் போது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் சுற்றி பார்க்குறதும் அருவி போட்டிங் இது ஃப்ளவர் கண்காட்சி இது மாதிரியெல்லாம் பார்க்குறததான் அவங்க ரொம்ப விரும் விரும்புகிறாங்க அது வந்து குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க கணவன் கணவன் மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல இணக்கமான உறவு ஏற்படுது ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் ஓம்சக்தி கோயிலுக்கு இராமேஸ்வரத்துக்கு சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்காங்க அதே மாதிரி ஐயப்பன் கோயில் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் அது வருஷத்துக்கு ஒரு வா ஒரு வாட்டி கம்பல்சரி போகிறாங்க அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மனதுக்கு ஒரு இன்பத்தையும் த அவர்களுக்கு தருதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதேமாதிரி பிள்ளைங்கள் வந்து சில பேர் லைப்ரேரிக்கு போகிறாங்க பஞ்சாயத்தில் லை லைப்ரேரி இருக்குது பஞ்சாயத்து லைப்ரேரிக்கு போகிறாங்க நாமக்கல் லைப்ரேரிக்கு போகிறாங்க சில பேர் ஸ்டடி பண்ணுறதுக்காக போகிறாங்க இதுமாதிரி அவர்களோடைய அவர்களுக்கு பிடித்ததுக்கு தகுந்தாப்பில் அவங்க நேரத்தை ஸ்பென்ட் பண்ண விரும்புகிறாங்க ஏன்னால் தொடர்ந்து அவங்க ஒரே இடத்துல இருக்க விரும்புகிறதில்ல